நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஏழு ஏழு ரெண்டாயிரம் அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு